நம்ம தமிழ்நாட்டில் வந்து கல்வி முறை என்றது வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதுக்காக வந்து தமிழக அரசு வந்து குழந்தைங்க படிக்கிறதுக்காக நிறைய சலுகைகளையும் அவங்களுக்கு தேவையான உபகரணங்களையும் நம்ம தமிழகம் கொடுத்துட்டு வருது கிராமப்புறங்களில் வந்து கல்வி அவ்வளக்கும் இல்லாததுனால குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தஉடனே இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து குழந்தைங்க படிக்கிறதுக்கு உதவிட்டு இருக்காங்க ஸ்கூல்லையும் குழந்தைங்க படிக்கிறதுக்கான தேவையான உபகரணங்களையும் அவங்க படிக்கிறதுக்கான சலுகைகளையும் ஸ்காலர்ஸிப்ன்ற ஒரு எண்ணத்தையும் கொண்டு வந்து அவங்கள படிக்க நல்லா தூண்டுறாங்க நம்ம நம்ம நாமக்கல் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து கல்வி வளர்ச்சி ரொம்பவே இருக்கு கேரளா தான் வந்து கல்வியில வந்து முதலிடத்துல இருக்கு அதை விட பெஸ்ட்டாக வந்து நம்ம மாநிலத்தில் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஏன் நம்மனா நம்ம வந்து கரூர் மாவட்டத்துலையும் கல்வி வந்து ரொம்ப இதாகவே இருக்கு க இல்லம் தேடி கல்வின்றத்தில் வந்து குழந்தைங்க வந்து ஜாலியாகவும் படிச்சிட்டு இருக்காங்க அதில் வந்து படிச்சிகிட்டு இருக்கிறதுனால நிறையா வந்து அவங்க கற்றுக்குறாங்க நம்ம மாநிலமும் முதலிடமாக வரணும்ன்னு எல்லாரும் ஏங்குறாங்க அதேமாதிரி கல்வி வந்து எவ்வளோ முக்கியன்றதையும் எல்லாத்துக்கும் தெரிய படுத்துறாங்க தெரியப் தெரியபடுத்துறாங்க அதனால் வந்து குழந்தைங்க வந்து அவ்வளோ ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்ட் ஆகவும் அவங்க படிக்கிறாங்க படிக்கிறனால அவங்களுக்கு கல்வி மேலே ரொம்ப ஆர்வம் வந்து கல்வி மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு அவங்களுக்காக நிறையா கொண்டு வந்து நிறையா சலுகைகளையும் கொண்டு வராங்க இதனால் குழந்தைங்க வந்து படிக்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க படிக்கிறதுனால வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப இதாகுறாங்க